நான் வந்து பைக் பயணத்தில் இருக்கும் போது எப்புடினா நான் வந்து எப்பவுமே டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துப்பேன் அடுத்து மட்டும் அது மட்டும் இல்லாமல் நிறைய தண்ணியும் குடிப்பேன் பைக்கில் போகும் போது நம்மளுக்கு வந்து நிறைய தண்ணி தாகம் எடுக்கும் என்ன தான் மூஞ்சுக்கு நேராக காற்றடிச்சிருக்கும் அதனாலையும் தண்ணி நிறைய தாகம் அடிக்கும் ஸோ அதனால் அதனால நம்ம வந்து அதிக அளவில் நம்ம தண்ணிக் குடிக்கிற மாதிரி இருக்கும் நம்ம தண்ணி குடிக்கிறனால் தான் நம்ம வந்து பாடி வந்து அதிக அளவில் டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கும் இது மட்டுமில்லாம எனக்கு முதுகு வலி இந்த மாரியெல்லாம் வலி வந்துச்சுன்னா நான் வந்து பின்னாடி குஷ்ஷ குஷ்ஷன்ஸ் அந்த மாரி பேகுக்கு பின்னாடி வந்து குஷ்ஷன்ஸ் வெச்சுக்கிறவன் என்னோடய பேக்குக்கும் பேகுக்கும் பின்னாடி வந்து குஷ்ஷன்ஸ் வெச்சுட்டு உக்கார்றனால என்னோடய முதுகு வலி வந்து நான் வந்து தவிர்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அடுத்தது தோள்பட்டை வலி எதனால வருதுன்னால் நம்மளோடய வண்டியோடய ஹேண்டல் பார்ஸ் அதாவது கைபிடியில் வந்து வைப்ரேஷன் அதிகமாக இருந்துச்சின்னா நம்மளுக்கு வந்து அதிகமான தோள்பட்டை வலியெல்லாம் வரும் அதனாலையா அதனால தான் நம்மளுக்கு தோள்பட்டை வலி வருது நான் வந்து ஹேண்டல் பார்ஸை வந்து ஸ்டெபிலிட்டிக்காண்டி ஸ்டெபிலைசேஷன் அதை போட்டு ஓட்டிகிட்ருப்பேன் அதே மாதிரி நம்மளோடய ச சேக் அப்சர்வர் அந்த மாரியெல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து நம்ம வச்சுருந்தோன்னா நம்ம தோள் பட்டை வலி அதெல்லாம் பார்த்துக்கலாம் இதையும் மீறி நம்ம குளி குளிர் பிரதேசங்கள்ல போகும் போது நம்மளோடய வண்டி ஹெல்த்தும் நல்லாயிருக்கணும் நம்ம ஹெல்த்தும் நல்லாயிருக்கணுன்னா நம்மளோடய ஆரோக்கியத்தை வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டே ப்ரிஃபர் பண்ணணும் தான் நான் நினைப்பேன் எப்பவுமே ஏன்னால் நம்ம வந்து குளிர் பிரதேசங்களில் வந்து ரொம்ப பனி பொழிவு அதெல்லாம் இருக்கும் அதனால நம்ம வந்து தேவையான பொருட்கள் குளிரை தாங்கக்கூடிய அளவு நம்மளால் உடைகள் அந்த மாரிலாம் அணிஞ்சோன்னால் நம்ம வந்து கரெக்டாக இருப்போம் அப்படின்னு நான் வந்து உணர்கிறேன் பைக்கில் வந்து நம்ம வந்து பெட்ரோல் ஆயில் லெவலெல்லாம் நம்ம கரெக்டாக பார்த்து மெயின்டென் பண்ணிணோன்னா நம்மளோடய பைக்கும் நல்லா ஆரு ஆரோக்கியத்தோடு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நீண்ட தூரம் பயணம் போகும் போது நம்ம வந்து என்ன தான் நம்ம நிற்காம போனாலும் நம்மளோடய வண்டியோடய நிலையை பொறுத்து தான் நம்ம வந்து நின்று நின்று போகிற மாதிரி இருக்கும்